எங்கள் ஊரில் பெரியவங்களுக்குலாம் சுகரு ப்ரெஷ்ஷரு அந்தமாதிரி பிரச்சனை இருக்கு அவங்க வந்து வீ கவர்மெண்டு ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட அப்புறம் வீட்டுக்கும் சுகாதாரத்தில் இருந்து நர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ப ப்ரெஷ்ஷரு சுகருலாம் செக் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களுக்கு ம டேப்லெட் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அப்புறவு கொ எங்களுக்கு வந்து இப்படி குலந்தைங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் தொற்றுநோய் அதான் வருது எல்லா பிள்ளைகளுக்கும் இப்போ இங்கே அதிகமாக இந்த வெள்ளம் வந்ததுலருந்து அதிகமான காய்ச்சல் சளி அந்த பிரச்சனை இருக்கு அதுவும் எங்களுக்கு பக்கத்துல ஒரு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குறதுனால நாங்கள் போய் சமாளிச்சிவிட்டோம்